நான் சோசியல் மீடியாவில நிறையா பிச்சர்ஸ்ஸு வீடியோஸ் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் அப்புறம் சா பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிச்சர்ஸ்ஸு அட்வடைஸ்மெண்ட் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்போ வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்கள் இன்ஸ் இந்த சோசியல் மீடியாவில அவங்க மெசேஜ் பண்ணும் போது நான் அவங்களுக்கு ரிப்ளே பண்ணிருக்கேன் இந்த மாதிரி டீட்டைல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்போ வந்து யார் யார் வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களாம் வந்து சொல்லுவாங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்தமாதிரி தே ஆள் தேவைப்படும் போது ஆனால் வந்து நான் இப்போ போஸ்ட் எல்லாம் போடும்போது என்னுடைய வந்து செக்யூரிட்டி எல்லாம் வந்து எடுத்துடுவாங்களோ பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கும்